ஹலோ மேம் ஏஜே சூப்பர் மார்க்கெட்டா மேம் கேஷ் ஆன் டெலிவெரி டோ டோர் டெலிவெரின்னா பண்ணுவீங்களா மேம் ஆ ஓகே மேம் எனக்கு ஒன் கேஜி மைதாவும் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ஃபுட் ராகி வெர்ஸலி வேணும் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ராகி வெர்ஸிமல்லி வேணும் ச எவ்வளோ மேம் வரும் மொத்தம் ஆ ஓகே மேம் ஓ ஃபைவ் ஹண்ரடா ஓகே மேம் ஆ எனக்கு வந்து ஆ நான் ஈவ்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் வேணும் மேம் எயிட் ஓ கிளாக்குள்ள அனுப்புனீங்கன்னா ஓகே மேம் ஆ ஓகே மேம் அட்ரஸ் சொல்லவா மேம் ஆ நம்பர் செவன் நம்பர் செவன் பெரியார் ஸ்ட்ரீட் அண்ணா நகர் காரைக்குடி மேம் ஆ ஆமா மேம் ஆ எயிட் செவன் ஃபை சிக்ஸ் டூ நைன் டபுள் ஜீரோ எயிட் எயிட் ஆ ஓகே மேம் இல்லை மேம் வேணாம் மேம் இதுவே போதும் மேம் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒன் கேஜி ர இதுவே போதும் மேம் மைதாவே வேணும்னா ந நான் வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் ஆர்ட்ரு போட்டுக்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் இது டோர் டெலிவெரியோட மொத்தம் பிரைஸ் எவ்வளோ மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ சரி மேம் ஆ தேங்க் யூ மேம் ஆ ஓகே ஆ